சார் வணக்கம் என் பேர் வினோத் நான் இங்கே சேலத்துலிருந்து பேசுகிறேன் ஸ்ரீ எங்கள் அம்மா அப்பாக்கு ரெண்டு பேரும் வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது எனக்கு இங்கே லோக்கலில் சுகாதார மையம் இல்லை அது வந்து லோக்கலில் க்ளீனிக் இங்கே எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஏனால் இமிடியட்டாக எமர்ஜென்ஸியாக நான் வந்து பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார்